தமிழ்மொழி பொருளாதாரத்தை பற்றி பேசணுன்னால் உள்ளூர் பக்கத்தில் வந்து தமிழ்மொழி பல வகையாக பயன்படுத்தப்படுது இப்போ எங்கள் ஊர் சைடுலலாம் இதை எடுத்துட்டு வாங்க இதே வந்து நாகப்பட்டினம் சைடுலலாம் வந்து எப்படி பேசுவாங்கனால் இந்த பொருள் என்ன விலை இந்த பொருள் என்ன விலை அப்படினு கேட்பாங்க இது இருக்குது இது அங்கே கிடக்கு இங்கு கிடக்கு அது மாதிரி பேசுவாங்கள் அப்படியே சிவகங்கை சைடு மதுரை சைட்லாம் போனோம்னு வச்சீங்களேன் ஏலேய் இது எவ்வளோல இது என்ன வில நெக்ஸ்ட் அப்படியே ராமநாதபுரம் சைடு போனோம்னால் இது அங்கே கிடக்கா இது என்ன வில கிடக்கா இது இருக்கா அது மாதிரி பேசுவாங்கள் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலியும் ஒவ்வொரு பேச்சு மொழி அதிக அளவில் பயன்படுத்தப்படுது தொழில் வணிகம் போன்ற உள்ளூர் பொருளாதாரத்தை தமிழ் மொழி எப்படி பயன்படுத்துகிறீர்கள் தமிழ் மொழின்றது வந்து ஒரு அந்த மொழியில இருக்க இ இலக்கணத்தோட சிறப்பு வந்து வேற எந்த மொழியிலையுமே கிடையாதுங்க சொல்லப்போனால் தமிழ் மொழியோட இலக்கண சிறப்பு அவ்வளோ நுட்பமானதுன்னு சொல்லலாம் இப்போ அந்த மொழிக்கு ஈடாக எந்த மொழி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை அதனால் தான் தமிழ் மொழியோட இலக்கண சிறப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்மொழி இலக்கணன்றது வந்து ல போட்டு சில ஏரியாவில பேசுவாங்கள் இப்போ சிவகங்கை சைடில் அந்த மாதிரி சைடெலாம் ல போட்டு பேசுவாங்கள் என்னல எதுக்குல என்னல பண்ண எங்கல போன இது எவ்வளோல அது மாதிரி பேசுவாங்க அதே எங்கள் ஊர் சைடிலலாம் இது என்ன இது என்ன விலை இது என்ன ரேட்டு இதே இப்போ கறிக்கடைக்கெலாம் போனோமுனு வச்சுக்கொங்க அங்கே ரெண்டு மூணு வகையில் பேசுவாங்கள் தமிழ் மொழியை இது எங்கே கடக்கு இது எவ்வளோ போட்டுவிடுங்க சும்மா போட்டுவிடுங்க அது மாதிரிலாம் பேசுவாங்கள் அது மாதிரி தமிழ் மொழியோடய விலை வந்து தோன்றுற இடத்துலலாம் அதிகரிக்கும் தமிழ் தமிழ்ல வந்து இதுதான் ஒரு சிறப்பு தமிழ்ன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்மொழி ரொம்ப சிறப்பானது